ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபது